அதாவது முன்னெல்லாம் வெகு வெகு இது வருசத்துக்கு ஒரு வெள்ளாங்கோந்தான் இருப்பாங்க இப்போல்லாம் பூராக ஐப்ரேட் வந்ததுனால் நாற்பது நாளில் க எல்லா காய்கறியுமே அறுவடை பண்ணிக்கலாம் அதாவது கரும்பு வச்சாலும் அறுவடை பண்ணிக்கிலாம் தக்காளி வச்சாலும் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு அவரைக்காயே வச்சாலுமே நாங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ள வந்துடுது திரும்பி பார்க்குறதுக்குள்ள வந்துடுது அதையை நாம் எடுத்து எல்லா நான் எங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு ம ம பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒரு இப்போ வீட்டுக்காரருக்கு நாங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அவற்றை இதுதான் நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான்